புகைப்படம் புகைப்படம்னா அதை வந்து எடுக்கிறதே ஒரு கலை தான் ஒரு ஆர்ட்டு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விதமான தொழில்கள் இருந்தாலும் நான் வந்து புகைப்படம் எடுக்கறதை ஒரு தொழிலாக எடுத்துருக்கன் என்னோட கரியரை வந்து இதை வச்சு நான் மூவ் பண்ணலாம் நினச்சிருக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஃபோட்டோகிராப்பர் ஃபோட்டோகிராப்பர்னா எவ்ளோ பிடிக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஏன்னா ஃபோட்டோகிராப்பராக நம்ப நம்பளை நம்ப எடுக்க மாட்டோம் மத்தவங்களை அழகாக எடுப்போம் மற்றவங்களுக்காக நம்ப செய்யறதுனாவே நம்பளுக்கு அது இன்னும் சந்தோஷத்தை தரும் எப்போ நம்பளுக்காக த நமக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக நம்ப எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நம்பளுக்கு சந்தோஷம் தரும் அதை தான் ஃபோட்டோகிராப்பர் எல்லாருமே பண்ணுறாங்க ஃபோட்டோகிராப்பர்னாலே அது தான் ஃபோட்டோகிராப்பருக்கான டிசைன் டெஃபனிஷனே என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்காக எதுவும் பண்ணாமல் மற்றவங்களுக்காக எடுக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிதுல அது தான் சந்தோஷம் அந்த ஃபோ இப்போ நம்ப ஒருத்தவங்களை ஃபோட்டோ எடுத்துவிட்டு அவங்களுக்கு அதை காட்டும்போது அவங்க மொகத்தில் ஒரு வந்த ஸ்மைல் அது தான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கான ஒரு நல்ல கிரெடிட்டாக நான் எ எடுத்துக்கிறேன் ஏன் நான் ஃபோட்டோகிராப்பரை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் போட்டோகிராப்பரில் வெறும் ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபோட்டோகிராப்பரில் வீடியோகிராப்பரும் இருக்காங்க ஃபோட்டோகிராப்பராக இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுனால நம்பளுக்கு என்ன கிடைக்கிது இதெலாம் ஒரு தொழிலாக அப்படி சொல்லி கேட்கலாம் இப்போ இருக்க வாழ்க்கையில் வந்து நம்பளோட முகத்த நம்பளே பார்க்கணுன்னா அதை ஃபோட்டோ தான் எடுத்து பார்க்க முடியும் ஏன்னா வந்து கண்ணாடியில பார்த்துட்டா நம்ப போயிட்ட பிறகு கண்ணாடி ப கண்ணாடியில நம்ப முகம் போயிடும் ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டா அது போகாது நம்ப எங்கே வேணா எடுத்துகிட்டு போயிவிட்டு எங்கே வேணா பார்க்கலாம் ஃபோனில் வச்சிக்கலாம் எங்கே வேணா பார்க்கலாம் அதே மாரி பார்த்தீங்கன்னா திருமணத்தில் திருமண புகைப்படம் எடுத்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ப பார்க்கும்மோது திருமணத்தில் மேக்ஸிமம் அது ஒரு நினைவு திருமணத்தில் ஏன் ஃபோட்டோக்கிராப் எடுக்கிறாங்கன்னா ஒரு நினைவாக எடுக்கறாங்க இப்போ இருக்க எல்லா இப்போ மட்டும் இல்லை அப்போத்துலேருந்து எடுக்கறாங்க அதுவுல்லாமல் போட்டோகிராஃபர் தான் ப்ரூஃபு நம்ப திருமணம் பண்ணுறதுக்கு ஸோ ஃபோட்டோகிராப்பிங் வந்து ஆரமிச்சதே திருமணத்தில் தான் அப்படின்னு சொ சொல்ல முடியும் ஏன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு கப்பிள்ஸு சேர்றாங்கன்னா அவங்களுக்கான ப்ரூஃபே வந்து இப்போல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபிங் தான் கேட்கறாங்க ஃபோட்டோ எடுக் எடுக்கணும் அப்படி சொல்லி கேட்கறாங்க ஸோ அதுல வந்து ஃப் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு அப்புறோம் திருமணத்துக்கப்புறோம் ஃபோட்டோ ஷூட்டு அ இப்படி சொல்லி ஏகப்பட்ட ஃபோட்டோ ஷூட்டு வந்துடுச்சு ஸோ தி திருமணத்தில் தான் முக்கியமான ஃபோ ஃபோட்டோ எடுக்க ஆரமிச்சாங்க ஸோ அதனால் தான் ஃபோட்டோகிராஃபி இவ்வளோ துரம் வளர்ந்துருக்கு